கிராமப்புற விளையாட்டுகள்னு எடுத்துகிட்டா கபடி பச்சை குதிர தாண்டுறது குண்டாடுறது கல்லா கல்லாட்டம் பம்பரோம் இந்தமாதிரி நிறைய இருக்குது பொம்பளைங்கல்லாம் உக்காண்ட்டு கல்லாடிட்டு இருப்பாங்க கல் வீசி கல்லாடிட்டு இருப்பாங்க அதுபோக ஆம்பளைங்க பச்சை குதிர தாண்டுறது கபடி இந்தமாதிரி விளையாடிட் இருப்பாங்க நாங்களும் சின்ன வயசுல கபடி பச்சை குதிர தாண்டுகிறது விளையாடி இருக்கோம் பசங்களோட விளையாடி விழுந்து கை கால் உடச்சிருக்கோம் மண்டை உடஞ்சிருக்கு இந்தமாதிரி சின்ன சின்னது இருக்குது அதுபோக கிராமப்புற விளையாட்டுகள்ல உறியடிக்கிறது சிலம்பாட்டம் பொய் கால் குதிர இந்தமாதிரி நிறைய இருக்குது உறியடிக்கிறதில் எல்லாம் மிக இன்ட்ரஸ்ட்டாக விளையாடுவோம் எல்லாம் சேர்ந்து விளையாடுவோம் சூப்பராக விளையாடிட் இருப்போம் அது வருஷத்துக்கு ஒரு டைம் உறியடிக்கிற ஃபங்க்ஷனை விளையாட்டு விளையாட்ட நாங்களே நடத்துவோம் முன்னாடி பெரியவங்க நடத்திட்டுருந்தாங்க அவங்க அடுத்தது இப்போ நாங்கள் சின்னவங்களுக்கு நடத்திட்டு இருக்கோம் அதுபோக ஃபங்க்ஷன் டைம்ல சின்ன குழந்தைங்களுக்கு கிரிக்கெட் பாக்ஸ் கிரிக்கெட் அதுபோக நிறைய விளையாட்டு போட்டிகளும் நாங்கள் நடத்திட்டுருக்கோம் மக்களும் எங்களை தேடியே ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க